சுய உதவிக் குழு வந்து ரொம்ப முக்கியமான இதுவில் செயல்பட்டு வருகிறது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தீக்குச்சி செய்கிறது அப்புறமா ஊதுபத்தி செய்கிறது பேகுங்கோ செய்கிறது பல திட்டங்களில் அரசாங்கம் வந்து சுய உதவிக் குழுமத்துக்கு லோன்ங்கள் ஸ்பெஷலிஸ்கிட்ட ககொடுத்துருக்குது மினிமம் ஒரு பத்தாயிரத்திலேருந்து எவ்வளோ இது வேணும் அவங்க தொழிலை பொறுத்து அரசாங்கம் லோன்ங்கள் ஸ்பெஷலிஸ்கிட்ட கொடுத்து வச்சுருக்குது அப்புறமா குறிப்பாக பார்த்தால் வேலையில்லாத ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாம் இந்த சுய உதவி திட்டத்தில் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு அந்த குழுக்கு ஒரு அமௌண்ட்டு அரசாங்கம் வழங்கி அவர்களுக்கு உண்டான திறமைகளை அவரு எந்தெந்த திறமையை அவர்களுக்கு என்னென்ன இது இருக்கிறதோ அதெல்லாம் அரசாங்கம் குடுத்து அந்த பொருளை ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவிக் குழுக்கே கட்டுற அளவுக்கு தவணை முறையில் நல்ல ஒரு உதவிய அரசாங்கம் செய்து வருது இதனால் சுய உதவிக் குழுவானது நல்ல முன்னேற்றத்தை அளிக்கிறது